புத்தகங்களை நேரடியாக கையில் வைத்து படிக்கிறது தான் நான் விரும்புவேன் ஆன்லைனில் அவ்வளோவா படிக்கிறத நான் விரும்புகிறது கிடையாது ஆடியோ வீடியோ புத்தகங்களை நான் கேட்டுருக்கேன் பட் எனக்கு பிடிச்சது என்னெனானு கேட்டால் கையில் வச்சு படிக்கிறது தான் ஏன் ரீசன் அப்படினு கேட்டால் ஆன்லைன் வழியாக படிக்கனுனா எனி டைம் நமக்கு போனில் சார்ஜ் இருக்கணும் அந்த டைமுலா நமக்கு நெட் பேலன்ஸ் இருக்கணும் இது போகாததுக்கு கண்ணில் வந்து நல்லா இரிடேஷன்ஸ் ஐ இரிடேஷன்லாம் கூட சில டைம் வர வாய்ப்புயிருக்கு அது மட்டுல்ல சின்ன வயசுலேந்தே அப்படி கையிலே வச்சி படிச்சு பழகினதுனால அந்த மாதிரி புக்ஸ் வடிவத்தில் படிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அது தான் நம்ம எனி டைம் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து வச்சுக்கலாம் இந்த டைமில் இந்த இடத்தில் நம்ம விட்டோம் அப்படின்ற அந்த கன்டன்டோடய கரெக்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் எல்லா விதத்துலேயுமே வந்து அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கம்ஃபர்டபுலாவும் இருக்கும் என்ன பொசிஷன்லனாலும் நம்ம எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு படிச்சுக்கலாம் இதெல்லாம் போக சில டைம் எனக்கு வேறு வழி இல்லை நான் எதிர்பார்க்கிற புக்கு எனக்கு வந்து புத்தக வடிவத்தில் கிடைக்கல அப்படின்னா தான் நான் வந்து அதை ஆடியோ புக்ஸ் மாதிரி கிடைக்கு தான் அப்படினு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறம் ஆடியோ புக்ஸா நான் டவுன்லோட் பண்ணி அதை வச்சு நானு யுட்லைஸ் பண்ணிப்பேன் யூஸ் பண்ணிப்பேன் பட் அதர்வைஸ் ஃபஸ்ட்டு நான் எதை பிரிஃபர் பண்ணுவேன் அப்படினு கேட்டால் புத்தகங்களை நேரடியாக கையில் வாங்கி படிக்கிறத தான் நான் பிரிஃபர் பண்ணுவேன்